ஹலோ ஹலோ சார் எனக்கு ஒரு இடம் ஒன்று வேணும் ஓ இது எங்கே இருந்து பேசுகிறீங்க என்ன விருதுநகரா ஆ இது எனக்கு இடம் ஒன்று வேணும் எனக்கு ஆ அப்போ இருக்குதா உங்ககிட்ட கைவசம் இருக்குதா அ வீடு கட்ட தான் சென்டு நாலு லட்சரூபா வருதா ஏரியா இப்போ இப்போ இல்லை சிட்டிக்குள்ள சிட்டிக்குள்ளறா இல்லை அவுட்டர் ஆ ஆ ஆ

ஆ மற்றபடி இப்போ இதெல்லாம் சிட்டி சிட்டி சிட்டி லிமிட்டு உள்ள உள்ள தான் இருக்குங்கறீங்க ஆமாம் மற்றபடி இப்போ தண்ணி வசதி இப்போ பக்கத்தில் மார்கெட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கும் ஏரியா இருக்கும்

மெயினா தண்ணி ஆ மெயினா தண்ணி கனெக்ஷன் இருக்குதா எப்போ போட்டாலும் நல்ல தண்ணி கிடைக்கும் ந துணியெலாம் வாஷ் பண்ணுறளவுக்கு நல்ல துணி தண்ணி கிடைக்கும்ல ஆ இது ஸ்கூலில் சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பசங்களுக்கு அந்த மாதிரி பக்கத்தில் ஸ்கூல் இருக்குதா இல்லை தூரம் போகணுமா ஆ அப்போ எல்லாமே ஆ எல்லாமே வசதியாக அந்த இ ஏரியா ஒன்றும் இருக்குது ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ செண்டு வந்துக்கிட்ட ஃபோர் லேக்ஸ் சொல்கிறீங்க எதுவும் குறைக்க முடியுமா நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாமா

சரி சார் ஓகே அப்போ ரிஜிஸ்டரு இதை மற்ற இது ரிஜிஸ்டரு பண்ணுறது பட்டா எல்லாமே பக்காவாக எடுத்துக்கலாம்ல அப்படிங்களா சரி சரி சார் வரும் போது கால் பண்ணிட்டு வரேங்க சார் ஓகே தேங்க் யூ